இங்கே முதியோர் இல்லம் இருக்கு குழந்தைகள் இல்லம் இருக்கு ஆதரவற்ற பசங்கள் எல்லோருமே இருக்காங்க அங்கே வந்து நேதாஜி குழு நற்பணி மன்றம் அங்கே இருந்தது அவங்க ஏதாவது சாப்பாடு துணிமணிகள் இங்கே ஊரில் இருக்கறவங்க கிட்டே எல்லாத்து கிட்டேயுமே வசூல் பண்ணி எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க இங்கே ட்ரெஸு எல்லாம் கொடுத்து விடுவாங்க அப்பறம் சாப்பாடு எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்லாதான் செய்வாங்க இங்கே டென்னிஸ் குழுனு இருக்கு டென்னிஸ் குழு இருக்கு அவங்களும் எல்லாம் நல்லது செய்வாங்க நேதாஜி குழு நற்பணி மன்றகாரங்களும் செய்வாங்க இங்கே வந்து பக்கத்துலேயே இருக்கு பக்கத்தில் இருந்து கீழாறு ஆதரவற்ற குழந்தைகள் முதியோர் இல்லம் அதெல்லாம் இருக்கு அவங்களுக்கெல்லாம் செய்வாங்க